ஹலோ மீன்கார அம்மாங்களா கெண்டை மீன் எவ்வளோங்க ஆ இரநூத்தி ஐம்பதுரூவான்னு ஒரு கிலோ கொடுங்க கொடுங்க கொடுக்கலாங்க கொடுங்க முன்னூறுபான்றிங்கள பரவாயில்ல ஐம்பது ரூபா கம்மி பண்ணி இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுங்க கொடுங்க மீன்கார அம்மா நாங்கள் அடிக்கடி வாடிக்கையா வாங்குறவங்க தான கொடுங்க மீன்கார அம்மா காசு வேற கம்மியா இருக்குதுங்க மீன்காரம்மா யார்க்கிட்டயும் கேட்க முடியாது அம்மா நாங்கள் கொடுங்கம்மா

சரிம்மா இரநூத்தி முப் இரநூத்தி அறுபது ருவா வச்சிட்டு கொடுங்கம்மா முப்பது ருபா போனால் போகுது இரநூத்தி அறுபது ருபா வச்சினு கொடுங்கம்மா சரிம்மா கொடுங்கம்மா ஆயிடுச்சி ம்